ஹலோ சொல்லுங்கள் யார் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ ஆ ஆ ஆ ஆ சொல்லுங்கள் மேம் ஸ்டேயிர்ட்டா வந்து வாங்கிக்கிறிங்களா இல்லை டோர் டெலிவரி வேணுமா மூணு பொருளை எப்படி பண்ண முடியும்

அதான் மேம் அதான் மூன் மூணு பொருள் பண்ண முடியாது டோர் டெலிவரி ஆ சரிங்க மேம் ஆ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமாக இருக்கும் பரவாயில்லையா ஆ ஓகேங்க மூணும் சேர்த்து ஒரு முன்னூறு ரூவா வரும் மேம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அதிகமாக வரும் மேம் ஆ இப்போ கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்திறிங்கில்லா இல்லை யூபிஐ பண்ணி விட்டிர்றிங்கல்லா இப்போ ஓகே மேம் நீங்கள் வரவங்ககிட்டயே கொடுத்துருங்க கேஷ் ஆன் டெலிவரியே கொடுத்துருங்க நான் பொருள் கொடுத்து அனுப்புறன் ஆ நான் கொடுத்து அனுப்புறன் அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஆ சொல்லுங்கள்

ஓகே மேடம் நான் கொடுத்து அனுப்புறன் அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க வந்துருவாங்க இன்னும் ஒரு ஹாஃப் ஹவர் வந்துடுவாங்க ஆ ஓகே மேம் ஆ தேங்க் யூ